கிராமப்புற மக்களுக்கு வந்துட்டு எப்படின்னா இப்போ அவங்களுக்கு இப்போ எப்பவுமே உழைக்கிற உழைச்சிட்டுதான் இருப்பாங்க அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆன ஆகிறதுக்கு சில கேமெலாம் இருக்குது நம்ம கேமு கிராமபுறத்தில் வந்துட்டு நிறைய கேம்ஸு அவங்களுக்கு அலாட் பண்ணி நம்ம இது பண்ணிணோம்னா அவங்க மைண்ட் ரிலேக்ஸ் ஆகும் அப்படிங்குற எண்ணம் எனக்கு இருந்துடுச்சு அவங்களோட பிளட் ப்ரஸ்ஸர் கம்மி ஆகும் உயர் இரத்த அழுத்தம் குறையும் அப்புறம் வந்துட்டு எந்த கவலை வந்தாலும் மறந்துகிட்டு தன்னுடைய மனசை ரிலேக்ஸ் பண்ணுவாங்க